இப்போ வெளிநாட்டுலருந்து வர்றவங்களுக்கெல்லாம் வந்து அதிகமாக பட்டு சேலை பட்டு வேஷ்டி அந்த மாதிரிலாம் வந்து இதலாம் வந்து ஒரு மேன் மேட் தான் செய்கிறாங்க அதுவும் கையில் செய்கிறாங்க அப்படின்றதுலாம் அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் ஸோ அவங்க வந்து எங்கள் ஊருக்கு வந்து வந்தாங்கன்னா இந்த மாதிரி எங்கள்ட்ட எங்கள் ஊரிலலாம் வந்து அதிகமாக இந்த தறி நெய்வாங்க நெசவாளர் சொல்வாங்க இல்லையா அவங்க தான் அதிகமாக இருப்பாங்க ஸோ அவங்கள பார்த்துட்டு ஓ இதலாம் இவங்க தான் பண்ணுறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதோட குவாலிட்டிலாம் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க வந்து அதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எங்கக்கிட்டேயே இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப மேன்மேடாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அதிகமாக இந்த காஞ்சிபுரம் பேங்களூர் அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து வந்து நாங்கள் நெய்ச்ச சேலைலாம் வந்து அனுப்பி விடுவாங்க ஸோ அதலாம் இன்னும் வாங்கி ட்ரை பண்ணி பாத்திருப்பாங்க அவங்களால எங்களுக்கு நல்லது தான்